நான் இருக்கிற ஊர் வந்து ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கொல்லுமாங்குடிங்கிற ஊர் தான் இந்த ஊரை சுற்றி நாலு நாலு ஃபேமஸ்ஸான ஊர் இருக்கு திருவாரூர் கும்பகோணம் காரைக்கால் மயிலாடுதுறை கும்பகோணோன்னு எடுத்தாலே டெம்பில் சிட்டி தான் எல்லாரும் சொல்லுவாங்க கும்பகோணத்தில் வந்து ஒரு தெருக்கு பத்து கோவில் அதிகபட்சமாக இருக்கும் அதில் கும்பகோணத்தில் வந்து ஃபேமஸான மகாமகம் கோ கோயில் தான் அதுக்கு அடுத்தபடின்னா நவக்கிரக கோயில் நவக்கிரக கோயில்னா இ இங்கே அதிகமாக நவக்கிரக கோயில் இருக்கிற ஒரே இது கும்பகோணத்தில் தான் நட்சத்திர கோயில்களும் அதிகமாக இருக்கும் கும்பகோணத்தில் வந்து இருபத்தேழு நட்சத்திரம் முக்கால்வாசி கோயில் கும்பகோணத்தில் தான் இருக்கு கும்பகோணத்தில் வந்துட்டு அதுக்கு அடுத்து கும்பகோணத்துல ஒரு பார்ட்டு எதுன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் வந்து இந்த சிலப்பதிகாரோம் அப்படின்னு கேள்விப்பட்டுருப்பிங்க சிலப்பதிகாரம் உருவானதுல வந்துட்டு பூம்புகாருன்ற ஊர் தான் அங்கே க அங்கே தான் கண்ணகி சில இருக்கு சிலப்பதிகாரம் எப்படி உருவானதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் கோவலன் வந்து ஒரு நாள் வந்து வந் ஒரு பாரி கோவலன்றது ஒரு பாரி அதாவது பொருளை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது அந்த மேரி தான் சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா நான் பேஸிக்காக சொல்லுறேன் கேட்டுக்கோங்க அந்த ஒரு அரசியோட காப்பு சிலம்பு சிலம்பு இருக்கு சிலம்பு அது வந்து இவன் இவன் ஒன்னு வச்சிருப்பான் இது வந்து ஏன் காப்பு தான் அப்டி சொல்லி அந்த அரசர் வந்ட்டு கோவலன் வந்துட்டு கொலை பண்ணிருவார் கொலை பண்ணி கண்ணகி அங்கேர்ந்து வந்து இது வந்து ஒரிஜினல் இது இல்லவே இது என்னோ என்னுது தான் என்கிட்ட இருக்குறது தான் ஒரிஜினல் இவரு வந்து கொ அதில் வந்து என்னோட முத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காப்பை உடைக்கும் போது அதுலருந்து முத்துலாம் கீழ போவும் அப்படி சிதறி ஓடும் தப்பான த இது சொல்லிட்டோன்னு அந்த அரசன் மன வருத்தத்தில் செ இறந்துருவாரு கோ கண்ணகி போகும்போது மதுரையில இருக்க எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருவாங்க அதான் கண்ணகி தான் சிலப்பதிகாரத்தோட பேஸிக் இது இப்போ அடுத்து நம்ம பார்க்கப் போகறது சிதம்பரோம் சிதம்பரன்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நட்ராஜர் கோயில் ஃபேமஸ் சிதம்பரம் நட்ராஜர் கோயில் ஃபேமஸ் சிதம்பரம் நட்ராஜர் கோயில் ஃபேமஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தோட மையப்புள்ளி வந்து சிதம்பரம் நட்ராஜர் கோயில் தான் அந்த கோயில் அந்த கோயில் தான் உலகத்தோட மையப்புள்ளிங்கிறாங்க நெட்டில் ச இருந்து சைன்டிஸ்ட்லாம் சொன்னது தான் யாரும் சும்மா கதையாக சொல்ல இது இதே மாதிரி தான் அதற்கப்பறம் சிதம்பரத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு பிச்சாவரம் பிச்சாவரத்தில் வந்து போட்டிங் ஃபேமஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் போட்டிங் போக எல்லாருக்குமே பிடிக்கும் போட்டிங் போகக்கூடியவங்க பிச்சாவரத்துலலாம் வந்து பாருங்கள் போட்டிங் அதிகமாக இருக்கும் அடுத்தது கொள்ளிடம் ஆறு கொள்ளிடம் ஆறும் ஃபேமஸு நல்ல ஆறு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கே அதற்கப்பறம் காரைக்கால் இந்த சைடு காரைக்கால்னா எல்லாரும் சொல்லுவிங்க பீச்சு ஜாலியாக சுற்றலாம் அது தான் காரைக்கால் அடுத்தது இந்த சைடு திருவாரூர் தேர் திருவாரூர் தேர் வந்துட்டு திருத் அது இது இரு திருவாரூர் தேர் வந்து ஃபேமஸான திருவாரூர்லையே பெரிய தேர் வந்து திருவாரூர் தேர் தான் திருவாரூர் தேர் வந்து ஃபேமஸான ஒரு தேருன்னே சொல்லலாம் இது இது மாதிரி நாலு இது இருக்குறதனால இங்கே உள்ள சுற்றுலா அதாவது பயணிகள் வந்து அதிகமாக எண்ணிக்க வருவாங்க அதிகமாக வருவாங்க எண்ணிக்கையில் அதிகமாக வருவாங்க இவங்கலாம் இவங்கள்லாம் வந்து இப்போ தங்கறத்துக்கு அதாவது ஒரு எப்படி தங் சுற்றா மேம்படுத்த சொல்லுற ஒரு ஐடியா சொல்லுறாங்க ஏன்னா இவங்கள்லாம் வர்றனால இது அதிகமாக டூரிஸ்ட் வர்றதனால டஸ்ட்டு குப்பை குப்பை அதை மாதிரி நிறைய இத மேரி அதாவது அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் மட்டும் சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் நல்ல குடிநீர் வசதி இருக்குணும் ஏன்னா டூரிஸ்ட்லாம் எங்கேர்ந்தோ வர்றவங்க வெளிநாட்டில் ஒரு சிலபேர்லாம் வராங்க ஆனால் டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது குடிக்கிற தண்ணி தங்குற எடம் அவங்கெல்லாம் தங்குற இடம் ரெடியாக வச்சுக்கணும் இது வந்து டூரிஸ்ட் வந்து கைடுன்னு ஒருத்தர் சுற்றி காட்டுவார் அவரு வந்து இதுக்கு நிறையா காசு வாங்குவார் அதனால் கவர்மெண்டே ஒரு கைடை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் ஏன்னா இப்போ வர்றவங்கெல்லாம் அங்கேர்ந்து நம்பி வராங்க அவங்கள்ட்டேர்ந்து காசு கொள்ளையடிக்கிறனால டூரிஸ்ட்லாம் அதிக காசு வாங்குறாங்க அதனால் கைடு வந்து கவர்மெண்ட்டே ஒருத்தரை வந்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டூரிஸ்ட் ப்ளேஸ்லையும் சிசிடி கேமரா வைக்கணும் நம்ம அப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் சிசிடி கேமரா இல்லாமல் வீணாப்போய் எல்லாம் இருக்கக்கூடாது டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அவ்ளோ தான்